இந்தியாவில் பெரும் சவாலாக நினைக்கிறது வேலை இல்லா திண்டாட்டம் இந்த ப ப வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கணும்ன்றதுக்காக அரசாங்கம் வெளிநாடுகளில் சென்று முதலீடு செய்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே இங்கே வந்து ஒரு தொழிற்சாலையோ ஒரு சங்கமோ வேலைவாய்ப்புகளை அவங்க செஞ்சாங்கன்னா அதன் மூலியுமா பலருக்கும் பல வேலைகள் கிடைக்கும் இதற்கு அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சாங்கன்னா இன்னும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில்லா திண்டாட்டம் பண கஷ்டம் இதையெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்து தீர்த்து வைக்கிணும் பல கம்பெனிகளை ஒப்பன் திறந்து வைக்கணும் அதே மாதிரி பல இடங்கள்லையும் பல வசதிகளையும் ம மகளிர்களுக்கு பல தொழிற்கள் நடத்துறத்துக்கு ஒரு தீர்வு கொண்டாந்து காட்டணும் அப்போ அவங்களுக்கும் தான் வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும் அப்போ அவங்களும் பல வேலைகளை செய்வார்கள் அதனால் அரசாங்கம் இதற்கு கொஞ்சம் ஒத்துழைச்சு கொஞ்சம் இன்னும் பல நாடுகளில் போய் வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்து கொடுக்குணும்னு நான் சொல்லி கேட்டுகிறேன்